இப்போ புதுசாக ஓவியம் வரைய தொடங்குகிறவங்களுக்கு நான் எந்தெந்த மாதிரி வழியில் வந்து கற்றுக்கிட்டேன் அப்டிங்கிறத அவங்களுக்கு வந்து எடுத்துரைப்பேன் இப்போது இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க அதன் மூலியமாக அவங்க வந்து கூகுள்லேயோ யூடியூப்லேயோ நிறையா வந்து இந்தமாதிரி க்ளாஸஸ் இல்லை ஒரு பிக்சர்ஸ்லாம் இருக்கு நிறைய டுடோரியல்ஸ்லாம் இருக்கு அதை பார்த்து அவங்க வந்து கற்றுக்கலாம் இல்லைன்னா அவங்க பேர்ஸ்னல் க்ளாஸஸ் கூட போகலாம் ஆட்ஸ் கிளாஸ்லாம் வந்து இப்போது நிறையா இருக்கு அதில் வந்து நம்ம ஃபீ பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஆன்லைனில் நம்ம யூடியூபில் பாக்கிறப்போ நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து கத்துக்கலாம் ஸோ இது வந்து இதன் மூலியமாக அவங்க அவங்க டேலண்ட்டை வந்து ரொம்ப மேம்படுத்திக்கலாம் இதுதான் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு புதுசாக ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு எடுத்துரைக்கும் இதாகும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும்